நான் வந்துட்டு மூவீஸ் அதிகமாக பார்ப்பேன் சாங்ஸ் கேட்க மாட்டேன் ஆனால் மூவீஸ் அதிகமாக பார்ப்பேன் மூவீஸ் அந்தளவில் காமெடிஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப நான் ரொம்ப பார்ப்பேன் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்துட்டு அந்த அம்மா சென்டிமென்ட் ப்ரதர் சென்டிமென்ட் நட்பு அந்த மாதிரி சொல்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்துட்டு ஏன்னா எனக்கு எங்கள் அண்ணனை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த ப்ரதர்ஸ் மூவீ அந்த இதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு வந்துட்டு அண்ணன் இல்லை ஸோ எங்கள் அம்மாவோடய அக்கா பையன் அவங்க தான் அவங்க தான் வந்துட்டு என்னை ஸ்கூல்ஸு சின்ன வயதில் இருந்தே நான் அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஃபீல் பண்ணதே இல்லை அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க எனக்கு அந்த ப்ரதர்ஸ் படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்துட்டு பிரியாத வரம் வேண்டும் பிரியாத வரம் வேண்டும் வந்துட்டு அதில் வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒரு பாய் ஃப்ரெண்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு அவங்க வந்துட்டு எப்போ எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு ரொம்ப ஷேர் பண்ணிப்பாங்க எதாக இருந்தாலும் ரெண்டு பேருமே ஷேர் அவங்க ரெண்டு பேருக்கும் மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்பவும் அவங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அவங்க ஒருத்தங்க ஒருத்தங்க நல்லா புரிஞ்சிக்கிட்டு கடைசியில் அவங்ககிட்ட அவங்க வந்துட்டு லவ்வர்ஸாக மாறிவிடுவாங்க எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பிடிச்சவங்க சேர்ந்தா ஒன்று சேர்றாங்கள்ல அது நல்லாருக்கும் அடுத்தது அம்மா படம் வந்துட்டு தெய்வத்துக்கே மாறு வேஷமா அந்த சாங் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது கேட்கும் போதெல்லாம் ஒரு ஃபீலாகிடும் அதிலியும் அம்மா படம் வந்துட்டு இந்த பிச்சைக்காரன் மூவி இருக்குதில்ல அதில் வந்துட்டு எனக்கு அப்படே ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு எனக்கு எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா எங்கள் அண்ணனை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த பிச்சைக்காரன் மூவியை வந்துட்டு அதை பார்க்கும்போதே நான் நிறையா எத்தனை வாட்டி பார்த்தாலும் ஒரு சலிக்காத மூவி அப்போ எத்தனை வாட்டி பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உள்ள மூவிலாம் எனக்கு அது ரொம்ப எத்தனை வாட்டி பார்த்தாலும் பார்த்துட்டே இருப்பேன் எங்கள் அண்ணன்லாம் என்ன இது எத்தனை வாட்டி இந்த படத்தையே பார்த்துட்ருக்குறது நான் மாற்ற மாட்டேன் நானே பார்த்துட்ருக்கதுனால நிறையா ஃபைட்லாம் நடக்கும் அந்த படத்தில் எந்த சீன் போட்டாலும் உட்காந்து பார்ப்பேன் அந்தளவுக்கு அந்த படத்துக்கு ஒரு ஃபேன் அடுத்து என் அண்ணன் படம் வந்துட்டு ரத்தத்தின் ரத்தமே சாங் வருமில்ல அந்த படம் ஐய்யய்யோ ரத்தத்தின் ரத்தமேவில் வர அந்த வேலாயுதம் வேலாயுதம் மூவி வந்துட்டு எனக்கு பிடிக்கும் ஏன்னா அதில் வந்துட்டு அண்ணன் வந்து தங்கச்சியை ரொம்ப கேர் அது மாதிரி தான் எங்கள் அண்ணனும் என்னை நல்லா கேர் பண்ணிப்பாங்க எல்லா நான் வந்துட்டு அம்மாவோடய அக்கா பையன் அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லை எங்கூட பொறந்தவங்க எங்கள் அண்ணன் அப்படி ஒரு பிள்ளை அப்படி தான் இது வரைக்கும் என்னை வளர்த்துருக்காங்க இனியும் என்னை வளர்ப்பாங்கன்னு தெரியும் ஏன் நான் எது நான் கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்கு என்ன வேணும் அப்படின் சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அந்த படத்துலயும் அப்படி தான் அவங்க தங்கச்சிக்கு எல்லாமும் செய்வாங்க அதனால் எனக்கு அந்த கதை என் கதையை எழுதின மாதிரியே இருக்கும் எங்கள் அண்ணனெல்லாம் எதுனாலும் இப்போ சில பேர் வந்துட்டு இப்போ பஸ்ஸில் ஒருத்தங்கள பார்க்குறோம் பேசுகிறோம் அதலாம் வீட்டில் சொல்லவிட்ருவாங்க நான் அப்படிலாம் இல்லை எங்கள் அண்ணன் வந்துட்டு இப்போ ஃபாரினில் இருக்காங்க நான் டெய்லியும் டெய்லியும் ஸ்கூல் போய்ட்டு வந்து அண்ணங்கிட்ட ஒரு காலேஜு ஸ்கூல் ஸ்கூல் படிக்கும் போது இப்போ காலேஜ் போய்ட்டு வந்து அண்ணங்கிட்ட டெய்லியும் ஒரு வாய்ஸ் மெஸேஜ் அண்ணனுக்கு போட்டுருவேன் இந்த மாதிரி இது நடந்துச்சு அது நடந்துச்சு அண்ணங்கிட்ட மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அது மாதிரி தான் அந்த படத்துலேயும் இருக்கும் அந்த லாஸ்ட்டில் கடைசியாக அந்த படத்தில் அந்த தங்கச்சி செத்து போயிடும் எனக்கு அது ரொம்ப ஃபீலாகிடும் நட்பு வந்துட்டு நட்பே துணை மூவி இருக்குல்ல அந்த மூவியில் வந்துட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்படி இருக்கணும் அப்படின் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க அந்த மாதிரி எனக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருக்காள் அவளுக்கு கஷ்டம் இருந்தாலும் சரி தான் ஆனால் என் கஷ்டத்தை வந்து அவளுக்கு கஷ்டத்தை விட்டுட்டு என் கஷ்டத்தோடு எல்லாத்துலேயுமே என் கூடவே இருப்பாள் கூடவே இருப்பாள் இருந்தாள் இனியும் இருப்பாள் எங்கள் அம்மா வந்துட்டு எங்கள் அப்பா என்னை பார்த்துக்கிட்டத விட எங்கள் அம்மா என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதனால் எனக்கு எங்கள் அம்மாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நெக்ஸ்ட்டு மூவி வந்துட்டு இப்போ லத்தி சார்ஜ் அப்படின்னு ஒரு படம் பிடிச்சிது எனக்கு நான் அதுலேயும் அதில் வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்காக அந்த அம்மா வந்து எங்கள் அம்மாவும் ஃபேமிலிக்காக அவங்க எந்த கஷ்டத்தையும் அவங்க வெளில சொல்லலை அந்த மாதிரி எங்கள் அம்மாவும் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எங்கள்கிட்ட காட்டிக்க மாட்டாங்க எங்களை நல்லா ஒரு ப்ரின்சஸ் மாதிரி வளர்த்துருக்காங்க